ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் பிரிண்ட்டெடு ஓகே ஓகே பிடிஎஃப்பா இருக்கா ஓகே அது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பிரிண்ட்டவுட் எடுக்கணுமா அதை சரி சரி இரநூறு முந்நூறு பேஜ் இருக்குமா ஓகே பிரிண்ட்டவுட் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும் இப்போ ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கூட ஜெராக்ஸ் கையில் வைச்சிருந்து ஜெராக்ஸ் போட்டால் கூட பேப்பரு ஒருபான்ற மாதிரி கம்மியாக தான் வரும் இப்போ பிரிண்ட்டவுட் பிரிண்ட்டவுட்டுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும் சரி அதான் நம்ம உங்கக்கிட்டே வந்து ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ரேட்டு கம்மியாகும் இல்லை ரேட்டு சொல்கிறேன்னு வைச்சிக்கோங்களேன் இப்போ கேட்டீங்கள்ல அதுக்கு நான் ரேட்டு சொல்கிறேன் பிரிண்ட்டவுட்டுனா பிரிண்ட்டவுட்டுனா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும் இதே ஜெராக்ஸ்ஸு ஜெராக்ஸ்ஸே இப்போ இரநூறு ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நம்மளுக்கு ரேட்டு குறையுன்னு வைச்சிக்கோங்களேன் பிரிண்ட்டவுட் விட ஆமாம் சரி அதான் உங்க உங்களோட விருப்பம் தான் நான் அந்த ரேட்டு தான் சொல்கிறேன் ம் ஆமாம் உங்களோட விருப்பம் தான் அது அந்த இது ரேட்டு மட்டும் குறையிறத ஏறுறதை உங்கக்கிட்டே சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து பிரிண்ட்டவுட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளீனாக தெரியும் ஜெராக்ஸ்னா உங்களுக்கு கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த குவாலிட்டி கொஞ்சம் இதாக இருக்கும்னு வைச்சிக்கோங்களேன் ஆமாம் ஆ சரி சரிங்க அதுலேயும் கொஞ்சம் அதுவும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் இரநூறு ஷீட்டுன்றதுனால கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் வரும் போட்டால் தான் தெரியும்னு வைச்சிக்கோங்களேன் ஆமாம் நம்ம வந்து இங்கே அந்த ஷீட்டில் வந்து போட்டால் தான் தெரியும் எத்தனை ஷீட் இருக்குமோ அத்தனை ஷீட்டுக்கான இதை வைச்சி தான் போடமுடியும் ம் ஏன்னா அதில் போடும்போது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் வரும் உங்களுக்கு வந்து இது அதில் என்னது இது மெயில் பண்ணி விடுறதா இல்லை எப்படி உங்களுக்கு பென்ட்ரைவ்வில் இருக்கறதை அப்படியே இது பண்ணிக்கிறீங்க காப்பி பண்ணிக்கிறீங்களா சரி சரி ஓகே ஓகேங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணி சரி அப்போ கடைக்கு எப்போ வர்றீங்க கரெக்டான டைமிங் இல்லை நீங்கள் சொன்னால் தான் நான் அதுக்கு தகுந்தமாதிரி சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நான் வெளியே போகிற வேலை கூட இருக்கலாம் நீங்கள் டைமிங் சொன்னிங்கன்னா நான் கடையில் இருக்கேனா இல்லை ஏதோ பொருள் வாங்கிட்டு வெளியே போய்ட்டேனானு சொல்லலாம் அதுக்கு தான் கேட்டேன் ஓகே ஓகே கடை திறக்குற டைம் தான் வந்துடுங்க அப்போ கடையில் தான் இருப்பேன் ம் இல்லை இல்லை கும்பல் பார்த்துக்கலாம் வாங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கள்ல பார்த்துக்கலாம் ஓ ஆ ஓகே ஆ ஓகே ஆ தேங்க்ஸ்